வணக்கங்க ஐயா என்னோட பேர் வந்துட்டு ரியா நான் இங்கே திருப்பூரில் இருந்து பேசுகிறேன் நான் வந்துட்டு போன வாரம் ஞாயிற்று கெழமை அன்னைக்கு வந்துட்டு நான் உங்களோட செயலியில் அதாவது ஃபிளிப்கார்ட்டில் வந்துட்டு இருபதாயிர ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு கடிகாரம் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் சரிங்களா நான் வாங்குறதுக்கு வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் வாங்கியிருந்தேன்னா ஆட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட கைபேசியில் இருந்து வந்துட்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு பணமும் வந்துட்டு செலுத்திவிட்டேன் சரிங்களா நான் வந்துட்டு உங்களுக்கு பணமும் செலுத்திவிட்டேன் ஆனால் வந்துட்டு இப்போ என்ன இந்நேரம் வந்துட்டு என்னோட கடிகாரம் வந்துட்டு என்ட்ட வந்து சேந்திருக்கணும் நான் பணம் இருபதாயிர ரூபாயை செலுத்திட்டேன் உங்களுக்கு முன் கூட்டியே இந்நேரம் என் கைக்கு வந்து சேந்திருக்கணும் ஆனால் இன்னும் வரலை என் கைக்கு நான் போய் வந்துட்டு உங்களோட செயலியில் வந்துட்டு நான் பார்த்தா அதில் என்ன காட்டுதுனா நான் கடிகாரத்தை வந்துட்டு என் கையில் வாங்கிவிட்டதாகவும் திருப்பி வந்துட்டு நான் அதை உங்களுக்கே திரும்ப அனுப்பி வைச்சிட்டதாவும் ஏதோ பிரச்சனை இருக்குனு சொல்லி அனுப்பி வைச்சிட்டதாவும் காட்டுது ஆனால் நான் அது எதுவும் பண்ணலை நான் உங்களுக்கு வந்துட்டு நான் பணம் செலுத்துகிற அப்போ வந்துட்டு என்னோட கைபேசியில் என்னோட சைடு வந்துட்டு என் பக்கம் வந்துட்டு கொஞ்சம் தவறு இருந்தது வந்துட்டு உண்மை தான் ஆனால் வந்துட்டு நான் அது வந்துட்டு சரி ஆகிடுச்சி நான் பணம் வந்துட்டு உங்களுக்கு போய்டுச்சி அதுக்கான ஆதாரமும் வந்துட்டு எங்கிட்ட இருக்குது ஆனால் இப்போது வந்துட்டு உங்கள் செயலியில் என்ன காட்டுது அப்படினா அது வந்துட்டு நான் வாங்கிவிட்டதாவும் திருப்பியும் திரும்ப அனுப்பி வைச்சிட்டதாவும் வந்துட்டு காட்டுது எனக்கு கொண்டு வந்து சேக்குறவங்க கிட்டே வந்துட்டு நான் இந்த மாதிரி அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டேன் அவுங்களும் வந்துட்டு எனக்கு வந்து சேந்துடுச்சிணும் என்னோட பொருள் அவங்க கிட்டே இல்லைன்னும் தான் அவங்க சொல்கிறாங்க இன்னொருத்தங்க வந்துட்டு நான் ஏதோ பணமே அனுப்பலை அப்படினு சொல்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நான் வந்துட்டு சரியான நேரத்துக்கு பணத்தையும் அனுப்பிவிட்டேன் பணத்தை அனுப்பினத்துக்கான ஆதாரங்களும் வந்துட்டு என்ட்ட இருக்கு ஆனால் கடிகாரம் வந்துட்டு எங்கிட்ட வந்து சேரலை இது என்னன்னு நீங்கள் தான் பார்க்கணும் இல்லை இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்லணும் இல்லை இதுக்கு மேலே வேறு கிட்ட யார்கிட்டே வேறு யார்க்கிட்டையாவது போய் நான் புகார் கொடுக்கணுமா இல்லை வேற எதாவது மாதிரி தான் வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு எடுத்துட்டு போகணுமா அப்படின்னும் சொல்லுங்கள் பாத்துக்கலாம் ஆனால் தயவு கூர்ந்து வந்துட்டு கடிகாரம் வரலன்னாலும் பரவாயில்லை நான் அனுப்பின பணத்தையாவது எனக்கு திருப்பி ரிட்டன் போடுங்கள் ஏன்னா இருபதாயரம் ரூபாய் அப்படின்றது எனக்கு வேணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு மேலே யார்க்கிட்டேயாவுது போய் புகார் அளிக்க வேண்டியது இருக்கும் ஐயா இதை வந்துட்டு என்னன்னு பார்த்து நீங்கள் தான் வந்துட்டு ஒரு நல்ல தீர்வாக சொல்லணும் சரிங்களா நன்றி ஐயா